பாட்டு பாடறவுங்களுக்கலா நான் என்ன சொல்றதுனால் நல்ல பாட்டு டீச்சர்கிட்ட போய் பா பாட கற்றுக்குணும் நல்லா நல்லா திறமையான பாட்டு டீச்சராக பார்த்து நம்ம போய் பா பா பாட கற்றுக்குணும் அப்படி கற்றுக்கமோது நம்ப தொண்டையை வந்து கவனமாக பார்த்துக்குணும் நல்லா கூலிங்கான ஜூஸ்ஸோ கூலிங்கான பதார்த்தமோ எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படி நம்ம கச்சேரிக்கு எங்கியாச்சு பாட போகணுனால் நல்லா சுடு தண்ணியை வெச்சு நல்லா கோ குடிச்சிட்டு நம்ம பாடலாம் அடுத்தது பாடணுனா நம்ம தனிமையா இருக்கும்போது அந்த பாட்டை வந்து நம்ம அடிக்கடி அதை பாடி பாடி பாடி நம்ம வந்து ப்ராக்ட்டிஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து ஒரு தர நம்ம தப்பு செஞ்சால்கூட அடுத்த தடவை நம்ம வந்து அது சரிபடுத்திக்கிறத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அதுதான் நான் வந்து பாட்டு பாடறவுங்களுக்கு சொல்வது